பாரம்பரிய உணவுன்னு பார்த்தா இந்த பகுதியில வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து காரக் குழம்பு அந்த மாரி கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் எல்லாமே செய்வாங்க இப்போ வந்து சீசன் சீசன்க்கு அது வந்து மாறுபடும் எப்படின்னா வந்து இப்போ கோடைகாலம்லாம் வந்துட்டுதுன்னா நிறைய வந்து கூழு களி அந்த மாரி செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து மாம்பழம் அந்த பெலாக்கா அந்தமாரிலாம் இருக்கும் அந்த பெலாக்காலாம் வந்து வச்சு அதில் உப்பு மிளகா தூள் அந்தமாரிலாம் போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸ்சு அதுக்கு அப்புறம் வந்து கடல் சார்ந்த உணவுகள் மீன் இறாலு அந்த நண்டு அந்த மாரி உணவுகள்லாம் நிறையா சமைச்சி சாப்பிடுவாங்க அந்த மாரி வந்து கிடைக்கிற உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க